வெளியில் பார்ட்டி க்ளப்ஸ் அந்தமாதிரி கொண்டாட்டங்களுக்கு போகிறவங்க பார்ட்டிஸ்க்கு போகிறவங்க மேக்ஸிமம் வந்து டவுனில் சிட்டி சைடு இருக்கவங்க தான் அந்தமாதிரி என்ஜாய்மெண்ட்ஸ் ஸோ அப்படியே நம்ம வில்லேஜ் சைடு பார்த்துட்டம்ன்னா அது ஒரு பேர்லல்லான டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அங்கே இருக்கிற மக்களுக்கு இங்கே இருக்கிற மக்களுக்குமே நம்ம நிறைய டிஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம் அப்படிங்குறப்ப அது எப்படி சமநிலை ஆகுது அப்படின்னு பார்த்தம்ன்னா தி என்டையர் கோல் அவங்க வந்து ரெண்டு சைடுமே வந்து ஒரு ஒரு வாழ்க்கை ஒரு எல்லோருமே அவங்க வந்து ஒருமாதிரி வாழ் வாழ் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவாங்க வில்லேஜில் இருக்கிறவங்க ஒருமாதிரி வாழ்க்கையை இயற்கையாக ஆடு மாடு கோழிகள் அப்படிங்குற மாதிரி என்ஜாய் பண்ணுவாங்க அது எந்த இடத்துல உடையும் அப்படின்னா எப்போ இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களும் சிட்டியில் இருக்கிறவங்களும் பேர்லல்லா மாதிரி மாதிரி வந்துக்கிறாங்களோ அப்படிங்கறப்ப ஓ இப்படில்லாம் இருக்கா அப்படிங்குற விஷயங்கள் நிறையா கற்றுப்பாங்க அட் த அட் த சேம் டைம் வந்து மேக்ஸிமம் இப்போ எல்லோருமே கிராமங்கள்லேருந்து தான் சிட்டிஸ்குள்ளே வந்து இருந்துருக்காங்க ஸோ அது வந்து கிராமத்துலேயே இருக்கவங்களால் தான் அதை அடாப்ட் பண்ணிக்க முடியாதே தவிர கிராமத்துலேருந்து சிட்டி வந்தவங்க சிட்டிலேருந்து கிராமத்துக்கு போய் அப்படியே ம மோஸ்ட்லி எல்லாம் படித்து முடிச்சுட்டு கிராம சிட்டிக்குள்ளே தான் வேலைக்கு வராங்க அப்படிங்குறப்ப அவங்கதான் அடாப்ட் ஆகிக்கறாங்க ஃபார் தட் ப்ளேஸ் அங்கேருக்க மக்களுக்காகவும் அங்கே இருக்கிறவங்களுக்காகவும் அவங்கள தன்னைத்தானே அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறது அப்படிங்கறது தான் என்னுடைய யோஸ்